எல்லா மாநிலத்துலேயும் வட்டார வழக்கு வேறே வெவ்வேறு இடங்களில் இடங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மா மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனி தனி ஸ்லாங்கு இருக்குது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே எல்லாம் வந்து கொங்கு தமிழ் அதிகமாக பேசுவாங்க மற்ற மாவட்டத்தில் மதுரை திருநெல்வேலி திருச்சி இந்த ஏரியாவில்லாம் வந்து வேறே மாதிரி ஸ்லாங் பேசுவாங்க அவங்க பேசுகிற விதமே வந்து கொஞ்சம் லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும் இவங்க பேசுகிற வழக்கு வந்து கொஞ்சம் மரியாதை நிமித்தமா பேசுகிற மாதிரி இருக்கும் இந்தமாதிரி ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டாகுறது வந்து எல்லா மா மாநிலத்துலேயும் இருக்குது மாவட்டத்துக்குள்ளேயுமோ பேச்சு வழக்கில் அதிகமாக இருக்குது நார்மலாக தமிழ் மொழிக்கும் தமிழில் பேசுகிற ஸ்லாங்குக்கும் என்ன வித்தியாசன்னா முன்னோர்கள் பே பேசும்பொழுது இலக்கியங்கள் நிறஞ்ச தமிழாக பேசினாங்க அந்த இலக்கிய சுவை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்லாங்கை வந்து நம்ம அண்டஸ்டாண்ட் பண்ணி பேசுகிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் பெரிய வித்தியாசம்